எங்கள் தொகுதியில் குற்றங்கள் அதிகமாக நடக்குது அதில் பல காவல்துறை ஆடு அப்படி ஏதா நடந்து கட்டுப்படுத்தி பொதுமக்களை பாதுகாக்க முடிய இயலாத போது ஊரில் இருக்கற ஆடு மாடு மனிதர்களை மனிதர்கள் ஆடு மாடை திருடிகிட்டு போறார்கள் அதில் குற்றங்களை அம்பாவிசிக்க கட்டுப்படி ப பண்ணுறார்கள் அதில் ஆடு மாடுகளை அதிகம் திருட போவது ஆடு மாடுகள் தான் அதனை குற்றங்களை கண்டுபிடி பல போலீஸுக்கு பலமுறை த த முறையிடுகிறோம் அதில் அவிகள் வந்து கண்டுபிடியாக கண்டுபிடிப்பது இல்லை கண்டுபிடிச்சு பொதுமக்களை நல்ல முறையில் முன்னேற்றணும் எதிர்பாராத பிறகு மனிதர்கள் உள்ளூர்லையும் பல சில விஷயங்கள் செய்கிறார்கள் அதிலயும் நம்ப கண்டுக்கறது இல்லை அதில் காவல்துறை அதிகமாக கண்டுபிடிக்குமாறு கே கேட்டுக் கொள்ளப்படுகிறது இதை பொதுமக்களை கூற பலமுறை சொல்லியும் மக்கள் முறையாக எதிர்த்து நின்று தேவைப்படுகிறது மக்கள் காவல்துறை அதிகமாக சொல்லி என்று எதிர்பாக்